எங்கள் பகுதியில் மக்கள் அதிகம் போகிற இடம் அப்படின்னா சுற்றுலாத் தலங்கள் தான் ஏன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்கூல் முடித்து அந்த லீவ் டைமில் கூட்டிட்டு போவாங்க மக்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் விரும்புகிறதுனால அப்போப்ப வெளியே போவாங்க அப்படி போகிற இடம் என்ன அப்படின்னா இங்கே பக்கத்தால் ஜேட்றுபாளையம் இருக்குது ஜேட்றுபாளையத்தில் டேம் ஒன்று இருக்குது அங்கே டேமுக்கு போனால் ஆற்றுல குளிக்கலாம் மீன் பிடிச்சி சாப்பிட்லாம் அங்கே சின்ன பார்க் மாதிரி இருக்குது குழந்தைங்கலாம் பார்கில் விளையாட்லாம் பெரியவங்க ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி வந்து இருக்கும் அங்கே சுற்றுலாத் தலங்களில் அந்த இடத்துக்கு போவாங்க அது சுற்றுலாத்தில் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அங்கே போவாங்க அதே மாதிரி நாமக்கலில் டவுனில் வந்து பார்க் இருக்குது அந்த பார்க்குக்கு வந்தால் பசங்க விளையாட்றதுக்கான எல்லா திங்க்ஸ்ஸுமே இருக்குது ராட்டனத்தூரி கப் சாசரு எல்லாமே இருக்குது அதனால் பசங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் டை டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படினால அங்கே கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க அங்கே இருப்பாங்க அங்கே வந்து பார்ப்பாங்க அப்புறம் ரொம்ப லாங்காக போகணும் அப்படின்னா கொல்லிமலை தான் கொல்லிமலைக்குப் போயிட்டால் அங்கே அருவிகளெலாம் நிறைய இருக்குது நம்மருவி இருக்குது மாசி அருவி இருக்குது ஆகாய கங்கை இருக்குது மேக்ஸிமம் அதிகம் ஆகாய கங்கையை விரும்புவாங்க ஆனால் கீழே இறங்கி ஏர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஆகாய கங்கை ரொம்ப விரும்புவாங்க அங்கே ஆகாய கங்கைக்கு போய் குளிச்சுட்டு பெரிய நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வருவாங்க நல்லா இருக்கும் அப்புறோம் அங்கேருக்க சாமி அதாவது கோயில்களெலாம் நிறைய இருக்குது ஏட்டிக்கம்மன் கோயில்ருக்குது மாசி வெரிசாமி கோயில்ருக்குது அது நான் அரபீஸ்வரர் கோயில்ருக்குது அதனால அந்த கோவிலுக்கெல்லாமே போவாங்க அரபீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் அமாவாச வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அமாவாசைக்கி மக்கள் கீழே இருந்து எல்லாமே மலைக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க அதனால் அரபீஸ்வரர் கோயில் வந்து அமா ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால மக்கள் ரொம்ப விரும்பி போவாங்க சுற்றுலாத் தலமாகவும் பயன்படுத்திக்குவாங்க ஒரு தெய்வ வழிபாடு தலமாகவும் பயன்படுத்திக்குவாங்க எங்கள் சைடுல இருக்கக்கூடிய சுற்றுலா மக்கள் அதிகம் விரும்பி போககூடிய இடங்கள் அப்படின்னா இதுலாந்தான் அதிகம் விரும்பி போவாங்க